இப்போது எங்கள் தொழில் வந்து நெசவு நெசவு தொழில்ல வந்து நிறையா விஷயம் வேடிக்கையாகதான் இருக்குது அதாவது வந்து விஷயங்கள இப்போ வந்து நிறையா யாரும் உள்வாங்காமல் அந்த டிசைனை எப்படி போடுகிறதுன்னு தெரியாமல் சில சமயம் தறிக்காரங்க தப்பு பண்ணுவாங்க அது வேடிக்கையாக தான் இருக்கும் அதாவது வந்து தொழில்லையே இருந்தாலும் வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்காமல் மொத்தமாக பண்ணுறதும் ஒரு வேடிக்கையாக தான் இருக்கும் அப்புறம் அது போக அந்த டிசைனை எடுக்கிறவங்களும் வந்து தப்பு பண்ணிருவாங்க அது என்னன்னு தெரியாமல் தரிகாரங்களும் அதை அப்படியே செஞ்சிருவாங்க செய்யும்போது வந்து அது அப்படித்தான் வேடிக்கையாகதான் இருக்கும் என்ன சொல்கிறது இது தெரிஞ்சி செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களாங்குற மாதிரி ஆகிடும் இப்போ அடுத்த தலைமுறைக்கு வந்து இந்த தொழில் வந்து கட்டாயமாக வேணும் அதை நான் வந்து கண்டிப்பாக விரும்புகிறேன் அதை வந்து ஆனால் சரியான முறையில் எல்லாம் தெரிஞ்சிக்கிட்டு அதை செய்யும்போது வந்து தொழிலும் நல்லாயிருக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் எல்லா உற்பத்தியும் கொடுக்க முடியும் அதை பற்றி அறிவு இல்லாமல் மொத்தமாக நாமளும் செய்கிறோம் அப்படிங்குற மாதிரி செஞ்சாங்கன்னா அந்த தொழில் வந்து அது கஷ்டமாகதான் இருக்கும் அது நம்ம திருத்திக்கிட்டு கரெக்டாக செஞ்சால் அது நல்லாயிருக்கும்